ஹலோ நீங்கள் யார் சொல்லுங்கள் ம் சொல்லுங்கள் என்ன வேணும் ஆமாம் நாங்கள் வந்து ஃபுல் வெட்டிங் ப்ளான் பண்ணுறவங்கதான் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் ஆ ஓகே ஆ சொல்லுங்கள் பண்ணிவிடுவோம் நா நாங்கள் வந்து எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு என்னமாரி வேணுமோ சொல்லுங்கள் அதுமாதிரியே பண்ணிர்லாம் குக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பெர் பண்ணுறமாரி எங்கள்கிட்ட வெஜ்ஜி நான்வெஜ்ஜி நீங்கள் என்னென்ன மெனு கொடுக்குறீங்களோ நாங்கள் எல்லாமே பண்ணுவோம் எங்கள்கிட்டயும் நிறையா மெனு எல்லா இருக்கு அது அதுலருந்து கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஆ ஓகே நாங்கள் வந்து தனித்தனியாக ஒரு ஒரு டிஸ்ஸாக பாக்கெட் பண்ணுறது இல்லை நீங்கள் வந்து என்னென்ன வேணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நாங்கள் ஃபைனல் காஸ்ட் வந்து மொத்தமாகதான் இது பண்ணுவோம் நீங்கள் இப்போ வந்து வெளியில போய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காஸ்ட் அதிகமாக வரும் எங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நாங்கள் பண்ணிக்கொடுப்போம் நீங்கள் வந்து ப்ரைஸ்ச வந்து லாஸ்ட்டாக ஃபைனலிஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன வேணும்னு எங்கள்கிட்ட சொல்லுங்கள் ஓகே மேம் நாங்கள் மேம் நாங்கள் நாங்கள் வந்து ஒரு நான்வெஜ் பேக்கில் வந்து பிரியாணி அதுக்கு வந்து மட்டன் கிரேவி மட்டனில் நீங்கள் என்னென்ன வெரட்டிஸ் ஆஃப் ஸ்டைலிஸ் சொல்லுறீங்ளோ அது எல்லாமே நாங்கள் வந்து கொடுத்துடுவோம் அதை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்டாவாக இந்த ஐஸ் கிரீம் குல்ஃபி இந்தமாதிரி நீங்கள் எது எதுலான்னு சொல்லுறீங்ளோ அந்தமாதிரி நாங்கள் வந்து நிறையா சொல்லுவோம் உங்களுக்கு எது ஓகேன்னு சொல்லுறீங்ளோ அதை நாங்கள் வைப்போம் மேம்

ஆ யெஸ் மேம் நாங்கள் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு என்னென்ன வேணும்ன்னு சொல்லுறீங்ளோ அது எல்லாமே பண்ணிக் கொடுப்போம் எல்லாமே நம்ப இப்போ நம்ப கெஸ்ட்டு வரவங்க எல்லாருக்குமே வந்து நிறையா என்டேர்டைமெண்ட்டாக நிறையா வந்து நாங்கள் நிறையா வந்து கண்டெக்ட் பண்ணுவோம் நிறையா கிட்ஸ்லாம் வருவாங்க அவங்களுக்கு வந்து ஃபன் ஆக்ட்டிவிட்டி அந்தமாதிரிலான் எங்கள்கிட்ட நிறைய இருக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா நிறையா இருக்கு மேம் எங்கள்கிட்ட உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்ன்னு சொல்லுங்கள் மேம் எல்லாமே பண்ணலாம் மேம் ட்ரடிஷ்னலாக கேட்குறிங்க பண்ணிரலாம் மேம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே மேம் நீங்கள் அதெலாம் நீங்கள் எதுவும் கவலை படவேணா ஸ்டேஜ் டெக்ரேஷன்லாம் வந்து நம்ப நேச்சுரலாகவே இருக்கிற மாதிரியே பண்ணலாம் ஆ ஓகே மேம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம் நீங்கள் நேரில் வர மாதிரியே நீங்கள் ப்ரீ வெட்டிங் ஷூட்டு ப்ளான் பண்ணிவிட்டிகளா மேம் அதுவும் நாங்களே பண்ணுவோம் நீங்கள் வேணும்ன்னு சொன்னிங்கன்னா அதுவும் நாங்களே வந்து பண்ணி கொடுப்போம் மேம் ஓகே மேம் நீங்கள் இந்த நம்பரில் கான்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம் தேங்க் யூ மேம்